ஹலோ சொல்லுங் மேம் என்பி கேக் ஸ்டாலிலேருந்து பேசுகிறோம் மேம் சொல்லுங்க கேக் அவைலபிளாக இருக்குது மேம் என்ன கேக் வேணும் ஆ கண்டிப்பாக மேம் இப்போது ஆஃபர் வேறு போய்கிட்டுருக்கு மேம் நீங்கள் டூ கேஜி சொல்லியிருக்கிங்க இல்லையா எங்கள்கிட்ட வந்துட்டு டூ கேஜிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் ட்ரீம் கேக் வந்து ஃப்ரீயாக தரோம் மேம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரணும் கேக் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஃபைவ் ஸ்டார்ஸ் அப்புறம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்துட்டு சமோசா வெஜ் பப்ஸு கட்லட் மிச்சர் இந்த மாதிரி நிறைய இருக்கும் மேம் ஆ ஓகே மேம் அந்த பேப்பர் பிளேட்டு அது மாதிரிலாம் ஏதாச்சும் வேணுமா ஆ ஓகே மேம் வேறு ஏதாச்சும் வேணுமா ஆ பண்ணுவோம் மேம் உங்களுக்கு எந்த டேட்டில் வேணும் ஆ கண்டிப்பாக மேம் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த டேட்டில் வேணும் கேக்கு திஸ் ஆ ஓகே மேம் ஆ கண்டிப்பாக மேம் பத்து மணிக்கெலாம் கரெக்டாக வந்துவிடுவோம் ஒரு பிளாக் ஃபாரஸ்டு கேக்கு சமோசா வெஜ் பப்ஸு அப்புறம் என்ன மேம் சொன்னீங்க கட்லட்டு ஓகே மேம் ஆ பேப்பர் பிளேட்டு ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ கண்டிப்பாக மேம் ஓ அப்படியா மேம் தேங்க் யூ மேம் கண்டிப்பாக மேம் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம் மேம் தேங்க் யூ மேம் ஓகே